ஹலோ ஹலோ மேம் ஹலோ மேம் நான் மேம் நான் யூ ஸ்வாதி பேசுகிறேன் பிஇ சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் தேர்ட் இயர் படிக்கிறேன் மேம் மேம் மேம் எஸ் மேம் மேம் எங்கள் க்ளாஸ்சில் வந்து ஃபேன் ஓடலன்னு நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன் மேம் நீங்கள் அதை வந்து இன் தேர்ட் இயர் தான் மேம் ஆ ஃபேன் வந்து மூணு ஃபேன் தான் மேம் இருக்குது மூணு ஃபேனில் வந்து ரெண்டு ஃபேனுமே ஓடலை நான் அதை வந்து ஆல்ரெடி உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன் அதுவும் இல்லாமல் இப்போ வெயில் காலமாக இருக்கனால் ரொம்ப என்ன மேம் புரியல எஸ் மேம் ஆல்ரெடி உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டதா சொன்னாங்க நீங்கள் எந்த வித ஆக்ஷனுமே எடுக்கலை ம் ஓகே மேம் ஓகே மேம் ஓ ஓகே மேம் கொஞ்சம் சீக்கிரம் அதை பார்த்து கொஞ்சம் சரி பண்ணி விடுங்க மேம் க்ளாஸ்சில் வேறு வந்து வேறு பெஞ்ச்செஸ்லாம் ஒழுங்கா இல்லை மேம் ஒழுங்கா ஸ்டாஃப்ஸ்செலாம் வர மாட்டுறாங்க மேம் பாடம் எடுக்க ஓகே மேம் தேங்க் யூ மேம்